தொடக்கத்தில் நீச்சல் பகல பழகும் பயிற்சியின் போது செய்ய சில பொதுவான தவறுகள் என்னென்னால் அவங்க உடனே போய் குளிக்கப் போவாங்க தண்ணியில் போய்க் குதிப்பாங்க குதிச்சுட்டு நீச்சல் தெரியில அதுக்கான சரியான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம நீச்சல் பழக முடியும் ஸ்டார்டிங்கிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் போய் ஓரளவுக்கு நம்ம இடுப்பளவு கழுத்தளவு மார்பளவு உள்ள தண்ணியில் இறங்கி அது நீச்சல் கற்றுக்கணும் என்னப் பண்ணுவாங்கன்னால் உடனே போய் ஆற்றுல போய் குதிக்கிறது நீச்சல் கற்றுக்கறேன் அப்அடின்னு அதில் நீச்சல் கற்றுக்க முடியாமல் சில பேர் மூழ்கி தண்ணியைக் குடிச்சுருவாங்க இதுப் பண்ணிடுவாங்க அதே பயந்துடுவாங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி செய்து அப்படின்னா ஒரு நீச்சல் குளம் இருக்குது அந்த நீச்சல் குளத்தில் போயிட்டு அவுங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டா தான் இந்த நீச்சல் வந்து கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்க முடியும் அவங்க அப்படி இருக்கறதில் ஒரு தண்ணீர் தண்ணீரைப் பற்றி ஒரு பயத்தை வந்து அவங்கள்ட்ட போக்கிவிட்டாலே போதும் அவங்க நீச்சல் கற்றுக்குவாங்க என்ன தான் எவ்வளோ பெரிய ஆறாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் நம்ம நீச்சல் கற்றுக்கறதுக்கு பயம் இல்லாமல் நீச்சல் கற்றுக்கலாம் இப்போ ஆற்றுல நீச்சல் கற்றுக்கறது ஆற்றுல போய் அது ஒரு வகையான நீச்சல் அது வந்து ஓடுற தண்ணீரில் நீச்சல் கற்றுக்கறது இது நிற்கற தண்ணீரில் நீச்சல் கற்றுக்கறது ரெண்டு விதமாக இருக்குது இதுவே வந்து கடலில் நீச்சல் பண்ணுறோம் இந்த மாதிரி மூணு வகையான நீச்சல் இதில் நம்ப பண்ணுறோம் அந்த நீச்சல் குளத்தில் குளத்திலையோ அல்லது ஆத்துலையோ முதன் முதலில் என்னாகுன்னால் அந்த தண்ணீரில் இறங்கி தண்ணீர் பயத்தை போக்கணும் அதை எப்படி போக்கணுண்னா நம்ம இறங்குனவொன்னே ஸ்டார்ட்டிங்கில் மெது மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டா நம்ம வந்து தண்ணியில் பயத்தை போக்கிடலாம் அவ்வளோ தான்